நான் வந்து பொதுவாகவே என் மனது வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது இல்லை வந்து சந்தோஷமா இருக்குது அப்படினா கூட நான் வந்து பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப உணர்வுப்பூர்வமான பாடல்களும் வந்து சாதனைக்குரிய பாடல்களுந்தான் அதிகமாக விரும்புவேன் நான் பாடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டோட ஒன்றிச்சு அதை அப்படியே உள்வாங்கி கண்ணை முடி அந்த பாட்டோடய வரிகளோடு போ நானும் வந்து அப்படியே பயணிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி நான் பாடுவேன் அதை பாடும்போது சில நேரங்களில் வந்து சோகமான பாடல்களோ இல்லை வந்து ரொம்ப உணர்ச்சிக்குரிய பாடல்களோ இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் என்னோடய உணர்வுகளை நான் எப்படி வெளிப்படுத்துவேன் அப்படின்னா கண்ணீர் மூலமாக தான் வெளிப்படுத்துவேன் என்னால் வந்து அதை ரொம்ப தாங்கமுடியாத ஒரு சூழ்நிலையாக வரும் வரும்போது நான் அந்த பாட்டோடு சேர்ந்து அழுதுகிட்டே வந்து அதை பாட ஆரம்பிச்சிடுவேன் இதுதான் வந்து இப்படிதான் என்னால் வந்து அதை வெளிப்படுத்த முடியும்